கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்னென்ன பிரபலமான பாரம்பரிய உணவுகள் இருக்குதுன்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து நிறைய இப்போலாம் தாவா ஹோட்டல்ஸ் தான் நிறைய இருக்குது களி களி உருண்டையா இருக்கும் அது வந்து ராகியில் செய்கிறாங்க அது வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதுதான் நிறைய சாப்புடுறாங்க அதுக்கு வந்து கறிக்குழம்பு நல்லாயிருக்கும் அப்புறம் நிறைய இந்த ஹாபா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னானேல்ல அங்கே வந்து தந்தூரி சிக்கன் சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் அங்க சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து ஷவர்மா அந்த மாதிரிலாம் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு இங்கே வந்து கிருஷ்ணகிரில எங்கள் சாப்புடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னா ஸ்ரீ ஜெயவிலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அங்கே வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ச்சில்லி சிக்கன் லாலிபாப் சிக்கன் அப்புறம் ஷவர்மான்னு இருக்குது அங்கே ரொம்ப நல்லாருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அங்கே சூப்பராக இருக்குது எல்லாமே கிருஷ்ணகிரியில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ்கள் இருக்குது சாப்புடுறதுக்கு எல்லாமே நல்லாதாக இருக்கும்